கேப் டிரைவரா நாங்கள் நீடாமங்கலத்திலேருந்து பேசுகிறோம் நாளைக்கு காலையில் ஒரு ஃபை ஓ கிளாக் போல் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணும் ஆ ஆமாம் அஞ்சு பேர் போகணும் ம்

இங்கேயிருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஓ ஓகே மேம் அமௌண்ட் எவ்வளோ இல்லை மேம் ஒன் டே ஸ்பென்ட் ஆகும் ஓகே மேம் அட்வான்ஸ் எதுவும் பே பண்ணணுமா ஓகே மேம் ஜீபே பண்ணிடலாமா இல்லை ஆ ஓகே மேம் ம் ஒகே நாளைக்கு ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைக்கு நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போதான் நீங்கள் ஃபைவ் ஓ கிளாக் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆ ஓகே மேம் சேஃபாக இருக்குமா மேம் சேஃபாக சேஃப்யெலாம் ஒன்றும் பிரச்சின இல்லயில்ல இல்லை குழந்தைங்க வயதானவங்கள்லாம் வராங்க அதனால் சேஃபாக அழைச்சிட்டு போயிட்டால் ஆ ஓகே மேம்